ஆட்டோக்காரரே நாங்கள் வந்து ஒரு சவாரி போகணும் ஒரு கோயிலுக்கு வந்து பக்கத்தில் ஒரு சோமாஸ்படி கோயில் முருகர் கோயிலுக்கு நாங்கள் போகணும் எங்களுக்கு ஆட்டோ தேவை ஒரு அஞ்சு பேர் நாங்கள் வந்து ஆட்டோவில் போகணும் சவாரி கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வரணும் எவ்வளோ அப் அண்ட் டவுன் எவ்வளோ சார்ஜ் ஆட்டோ கேட்குறீங்க அது நீங்கள் கேட்குறீங்க அதிகமாக இருக்கே நீங்கள் கேட்குறது நாங்கள் ஏற்கனவே வந்த ஆட்டோ வேறு ஆட்டோவெலாம் போயிக்கிறோம் நாங்கள் வந்து கம்மியாதாங்கண்ணா எங்களை இட்டுகின்னு போய் வந்தாங்க நீங்கள் வந்து அதிகமாக கேட்குறீங்களே கொஞ்சம் கொறச்சு எங்களுக்கு பண்ணிணா நல்லா இருக்குமே நாங்கள் ஒரு ஆளாக வந்தால் பரவாயில்ல நீங்கள் ரேட்டு அதிகமாக வாங்கலாம் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு பேர் வரோம் இருந்தாலும் நாங்கள் சொல்றது வந்து நீங்கள் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குது கொஞ்சம் பார்த்து கொறச்சு எங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் கொடுத்திங்கன்னா நாங்கள் சவாரி செய்ய ரெடி